இப்பொழுது ஐந்து மாவட்டங்களின் பெயர்களை வரிசை படுத்த விரும்புகிறேன் முதலாவதாக சென்னை மாவட்டம் இரண்டாவதாக சேலம் மாவட்டம் மூன்றாவதாக ஈரோடு மாவட்டம் நான்காவதாக நாமக்கல் மாவட்டம் ஐந்தாவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம்